சார் வணக்கம் சார் சார் என்னோடய பெயர் வந்து சோலை செந்தில்குமார் நன் காரைக்குடி இதுலேருந்து பேசுகிறேன் அழகப்பா திறன் மேம்பாட்டு மையத்திலேருந்து பேசுகிறேன் சார் இது வந்து தனலட்சுமி ட்ராவல் ஏஜென்ட்டுங்லா வணக்கம் சார் சார் எனக்கு அந்த இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கனா சிவகங்கைல சிவகங்கைல உள்ள பேலஸை நான் சுற்றி பார்க்கணும் சரிங்களா சிவகங்கையில் பேலஸ் எங்கேங்க எங்கேங்க இருக்குது என்னென்ன என்னென்ன பேலஸ்லாருக்குது சார் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் சரௌண்டிங்கில் உள்ள மொத்தம் எத்தனை பேலஸ் இருக்குது இது நம்ம வந்து எத்தனை நாளில் பார்க்க முடியும் சார்

அருமை அருமை

ஆமாம் அப்படிங்களா நல்ல விஷியம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க அய்யா சரிங்யா சரிங்யா இது வந்து எவ்வளோ தொகை நீங்கள் கேட்குறிங்க எவ்வளோ தொகை வருது காரைக்குடிலேருந்து நம்ம வந்து மதுரைலேருந்து வராங்க நான் வந்து ஏற்பாடு பண்ணுறது நம்மளோட ட்ரெயினில் தான் வராங்க ஸோ இது ஏற்பாடு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கனா அதுக்கு தா நான் கேட்குறேன் இப்போ இவங்குளுக்கு வந்து மதுரைலேருந்து நம்ம வந்து பிக் அப் இது ஏர்போர்ட்டில் வந்து நம்ம வந்து அவர்கள கூட்டிகிட்டு சிவகங்கை சிவகங்கை சுற்றி உள்ள பேலஸ் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் கூட்டி போகணும் இது எவ்வளோ கேட்குறிங்க அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு தேவையான தங்குமிடம் வசதி எல்லாமே நீங்கள் பார்த்து சேர்த்து பண்ணனும்

ஓகே சரிங்யா ரைட்டு சரிங்யா

நன்றி ரொம்ப அருமை ரொம்ப அருமை ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது சரி நீங்கள் பண்ணி கொடுங்க என்னங்கிறது நம்ம நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு நாளைக்கு தொலைபேசி மூலமாக தொடர்புக் கொள்கிறேன் ரொம்ப மிக்க நன்றி